பதிமூன்று ஆறு இரண்டாயிரத்து ஏழு இருபத்தெட்டு எட்டு இரண்டாயிரத்து பதினைஞ்சி இருவத்தொம்பது ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்று முப்பது மூணு ரெண்டாயிரத்து மூணு பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்து ரெண்டு